ஸோ ஹோம் ஸ்டே வந்துட்டு பார்த்திங்கனா நம்ம ஊரில் இருக்குது ஸோ அது என்ன என்ன மாதிரி ஹோம் ஸ்டே அப்படின் பார்த்திங்கனா பெரிய பெரிய வீடுகளிருக்குது அங்கே வந்துட்டு பார்த்திங்கனா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது பே வந்துட்டு பார்த்திங்கனா ரீசனுபுளாக தான் இருக்குது உங்களுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனா அங்கேயே வந்துட்டு சாப்பாடு உங்களுக்கு டெய்லியும் மூணு வேளையுமே வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம அமோண்ட் கொடுத்தா நமக்கு வந்துட்டு அது ரீசனபுள் அமோண்ட்டாயிருக்கு ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கனா நமக்கு தேவையானதை இந்த குளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம் சோப்பு அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அங்கே கீழே கடைலேயே வைச்சுருப்பாங்க அதுவும் நமக்கு ஈஸியாருக்குது அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனா நிறையா விருந்தினர் மாளிகை அப்படின் வந்து பார்த்திங்கனா இந்த பக்கம் கொஞ்சம் கோயிலில் தான் தங்கிற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் வந்திங்கன்னால் அமோண்ட்டை வந்து அங்கேயே வந்துட்டு அன்னதானமெலாம் போடுவாங்க ஸோ அதுவந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்லாம் வேறு டெய்லி அங்கே வந்து நீங்கள் தங்கிக்கலாம் எல்லாேருமே வந்து இருந்து அங்கிருந்து தங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊரெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அவங்க போகிறதுக்கு கரெக்கட்டாயிருக்கும்